இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்ல வந்து ரோடு சரி இல்லை பாலம் வசதி சரி இல்லை அதே மாரி தண்ணி எல்லாம் வீணாக போகுது அதுக்கு தனியாக த தண்ணி வந்து இல்லை வராத பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பைப் வசதி பார்த்திங்கன்னா ஒரு குடம் ரெண்டு குடம் தான் வர மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது கூடுதலாக தண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் சரி செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எடத்துல வந்து உள்ளார ஊருக்குள்ள போகிற இடத்துல்லாம் வேகத்தடை சரியாக இல்லை இது மாதிரி ரோடெல்லாம் குழி குழியா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ள ரோடு சிமெண்ட் ரோடு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சைட்ல முள்ளுச்செடி இதெல்லாம் வளந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்